முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது